இப்போல்லாம் வந்து நாங்கள் விறகு விறகுல தான் யூஸ் பண்ணுவோம் சோறு ஆக்குவோம் போயி அதை வெட்டின்னு வந்து காயப் போட்டு புகையிலயும் ஊதி ஊதிக்கின்னு ரொம்ப தலைவலி வரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து கேஸ் வந்து இருக்கவே எல்லா வேலையும் மிச்சமாகுது சாப்பாடும் சட்டுன்னு ஆகுது எல்லாமே அதிலேயே முடுஞ்சிடுது க சிம்மில் வச்சுட்டு போவது வச்சுட்டு கூட ஒரு வேலை செய்கிறோம் வே சிம்மில் வச்சுட்டு கூட வேற எங்கேன்னா போய்விட்டு வரோம் எல்லாம் கேஸு இருக்கிறதுனால ரொம்பவும் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது வேலையும் சீக்கிரமாக முடுஞ்சிடுது விறகுல அப்போலாம் போய்ட்டு விறகு வெட்டின்னு வந்து வெயிலில் அதை இது பண்ணி அந்த பொகையில் உக்கார்ந்துக்குன்னு ஊதிக்கின்னு ரொம்ப கஷ்டத்துல அதை ஆக்கி எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷத்து வேலை இப்படி தண்ணி கொதிக்கறதுக்குள்ளேயே சோறு வெந்துடுது இப்படி ப கேஸு அதேமாரியே பத்திரமா கேஸு வச்சுக்கணும் கீழே ஆஃப் பண்ணணும் மேலே ஆஃப் பண்ணணும் கேஸு உஷாரா வச்சுக்கணும் அப்படி கொஞ்சம் ஏமா இதுவாக ஆயிட்டோம்னாக்கா எதனா இதுவாகிடும் நம்ம பத்திரமா கேஸு வச்சுக்கணும் சார் முடிஞ்சிச்சு